ஹலோ வணக்கம் சார் சந்தோஷ் டிராவலுங்களா சார் வணக்கம் சார் நான் மூணு ரோடிலேருந்து பாலாஜின்னு பேசுகிறேன் சார் இப்போது வந்து நான் வந்து திருப்பதி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் காரில் போகிறதுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு மெம்பரு வரக்கூடிய வியாழ கிழம வெள்ளி கிழம ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருக்கேன் சார் இப்போ வந்து பேமிலியில் ஒரு அஞ்சு பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் நான் என்னோட பையன் அப்புறம் அம் அம்மா அப்பா வைஃபு இப்போ உங்களோட டாரிஃபு மற்ற விஷயங்களெலாம் கொஞ்சம் சொல்லுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் ரெண்டு நாளுங்க சார் ரெண்டு நாள் நீங்கள் அ ஆமாம் சார் டிரைவர் பேட்டா மற்ற விஷயங்களும் கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் இப்போது நீங்கள் கிலோமீட்டர் கணக்கு போடுகிறிங்களா இல்லை வந்து டேக்கு கணக்கு போடுகிறிங்களா சார் கிலோமீட்டர் கணக்குனால் நாங்கள் ஒ சரிங்க சார் ஓகே சார் நான் இப்போ வந்து பிளான் பண்ணுறது திருப்பதிக்கு பிளான் பண்ணுறேன் சார் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு போவோம் சார் எப்படியும் கீழே திருப்பதியில் போய் பார்த்துவிட்டு அதுக்கு அப்புறம் தான் சார் மேலே போகிற மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் அமௌன்ட் சொன்னிங்கன்னால் கூட எனக்கு போதும் ஓகே சரிங்க சார்

ஆமாம் சார் ஆமாம் சார் டிரைவரு டிரைவரு கொஞ்சம் அந்த தண்ணி கிண்ணி அடிக்காமல் கொஞ்சம் நல்ல டிரைவராக அனுப்புணும் சார் சரிங்க சார் ஓகே சார் ஆ சரிங்க சார் பட் ஆனால் இது ஏழு ரூபாங்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சார் ஏன்னால் அதுக்கு அப்புறம் ஆமாம் சார் ஆமாம் சார் அதெல்லாம் கரெக்ட்டுங்க சார் தெரிஞ்சவங்ககிறதுனால தான் சார் உங்கள் கிட்டே வரோம் நீங்கள் அதனால் அதனால் சரிங்க சார் நான் வீட்டில் டிஸ்கஸ்ஸு நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அட்வான்ஸ் எதாவது பே பண்ணணுமா சார் உங்களுக்கு அது வரக்கூடிய வரக் ஆமாம் சார் சீசன் டைம் தான் நமக்கு எப்படியும் ஓதுக்குவீங்க அப்படிங்கறதுனால தான் நான் வந்து உங்கள் கிட்டே வரேன் சரிங்க சார் சார் அப்புறம் வந்து அ அப்புறம் வந்து காரில் வந்து கொஞ்சம் கிளீனிங் பிராஸெலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் சார் ஏன்னால் வந்து போன போன தடவையே போய் கொஞ்சம் ஒரு நல்லா நீட்டாக இல்லாத காரில் ஏறிவிட்டோம் அதனால் ஆமாம் ஆமாம் சரிங்க சார் நான் அப்போ வீட்டில் உங்களுக்கு டிஸ்க்ஸ் பண்ணிவிட்டு என்னாகிறத நான் சொல்லுங்க சார் ஆமாம் சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நான் வீட்டில் கேட்டுவிட்டு உங்களுக்கு கூப்புடுறேன் சார் தேங்கியூ தேங்க்யூ சார்